நான் புத்தகங்களை எங்கே வாங்கணும்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நூலகத்தில் புத்தகங்களை வாங்குவேன் அங்கேயும் கிடைக்கலன்னா பழையப் புத்தகக் கடையில் சொல்லி வச்சுருப்பேன் அவங்க எனக்கு எப்போயுமே வாடிக்கையாக கொடுப்பாங்க அப்படியும் இல்லைன்னா வர வச்சு அவங்கக் கொடுப்பாங்க பழையப் புத்தகங்களை நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாங்குவேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புத்தகக் கண்காட்சியில் போய் எனக்குத் தேவையான புஸ்தகங்களை வாங்கி நான் படிச்சு பயன் பெறுவேன் நம்ம ஸ்டாலின் ஐயா எல்லா மாவட்டத்திலையும் புத்தகக் கண்காட்சி வச்சுருக்காரு அங்கேயும் போய் எனக்குத் தேவையான புஸ்தகங்களை வாங்கி பயன்படுகிறேன்